நகரப் பள்ளிகளுடன் ஒப்பிடும் போது கிராமத்துக்கும் நகரத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின் சொன்னால் கிராமத்தில் இருக்கிற பிள்ளைங்க வந்து நல்லா படிக்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு வந்து ஸ்கில் கம்னிகேஷன் கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஆனால் நகரத்தில் இருக்கிற பிள்ளைங்க என்ன செய்வாங்க ஸ்கில் கம்னிகேஷன் இருக்கும் ஆனால் படிப்பில் கொஞ்சம் அதிகமாக நாட்டம் செலுத்தமாட்டாங்கள் அதாது கொஞ்சோம் ஆவ்ரேஜு ஸ்டூடன்ட்டு தான் அந்தமாதிரி மற்றதுலா வந்து உடற்பயிற்சியோ இல்லை சிலபஸ்ஸோ இல்லை டீச்சர்ஸுங்களோ அது எந்த விதமான மாற்றமும் இல்லை நல்லா சொல்லிக் கொடுக்குறோம் அதேமாதிரி நல்லா படிக்கிறாங்க அவங்களுக்கும் எங்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின் சொன்னால் ஸ்கில் கம்னிகேஷன் தான் பார்க்கனும் மற்ற பீட்டியோ மற்றபடி படிப்புலேயோ எந்த ஒரு குறைபாடுகளும் இருக்காது